குதிரை சவாரி போனதில்லை நான் ரேஸு போட்டின்னு போனதில்லை ஆனால் ரேஸ் போயிருக்கேன் ஊட்டி பக்கத்தில் ஊட்டி மலை பகுதியில் குதிரை சவாரி செஞ்சிருக்கிறேன் அப்போ பயிற்சியாளர் வந்து எனக்கு மார்புக்கவ மார்புக்கவசம் ஹெல் தொப்பி சேஃட்டி பெல்ட்டு இதெல்லாம் போட்டுப்பாங்க குதிரை பயிற்சியாளர் வந்து குதிரையை எங்களை ஏற்றி குதிரையை சீண்டி விட்டாங்க குதிரை வேகமாக போய் ஒரு சில குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டனாகிடும் அப்பொழுது குதிரைகள் வேகமாக ஓடும் பொழுது நம்ப வந்து கொஞ்சம் குதிரையின் மேல் அழுத்தி அமராமல் கால்களை இடுப்பை தூக்கி கடிவாளத்தை இழுத்து பிடித்து முடுக்கிச் செல்ல வேண்டும்